வணக்கம் டீச்சர் சொல்லுங்கள் ப்ரியா டீச்சர் உங்கள் பேர் ப்ரியா தானே அப்படிங்களா அப்போ யாரோ ப்ரியான்னு சொன்னாங்களே இன்னைக்கு வேறு யார் சொன்னாங்க சரியாக ஞாபகம் இல்லை சரி சொல்லுங்கள் பூஜா டீச்சர் அப்படிங்களா சரி சரி நீங்கள் சொல்லுங்கள் பூஜா டீச்சர் சரி ஓகே இல்லை நான் கணக்கு எடுக்கிறதுனால இது நார்மலாக இருக்கும் இல்லையா இப்போ இது சாதாரணமாக இருக்குன்றதுனால எனக்கு என்னவோ பெரிய கஷ்டமாக தெரியல எதோ சுமாராகதான் பண்ணான்னு வச்சுக்கோங்க அவ நீங்கள் மற்ற இது மற்ற மற்ற எல்லார்கிட்டியும் கேட்டீங்களா

ஓ சரி சரி ஆமாம் ஆமாம் ஆமாம் கரெக்டு ம் இல்லை நம்ம அப்படி முடிவு எடுக்க வேணாம் உங்கள் பசங்களுக்கு வந்து சொல்ல சொல்ல புரிய வரும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்க நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படியும் சரி ஆகலைன்னா இன்னும் ரெண்டு மூணு ஆசிரியர்கிட்ட கேட்டு பார்ப்போம் அவங்களும் என்ன சொல்லுறாங்கன்னு பார்த்துட்டு

ஆமாம் ஓ இல்லை எடுத்தோன்னே தலைமை ஆசிரியர்கிட்ட போகறது நல்லது இல்லை அது இப்போ கொஞ்சம் யோசிப்பாங்க ஏன்னா அப்போ அவங்களை கூப்பிட்டேன்னா அவங்க அம்மா அப்பா வரும்படியாக இருக்கும் அது வேணாம் கொஞ்சம் நாள் போட்டும் என்னென்னு பார்ப்போம் அப்படி இல்லைன்னா நம்ப ஆ முதல்ல அவள்கிட்ட பேசுவோம் அப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா தலைமை ஆசிரியர்கிட்ட வந்து நம்ம கொஞ்சம் பர்சனலாக பேசி ஹோல்டு பண்ணுவோம் நிறுத்த வைப்போம் கொஞ்சம் நிறுத்த வச்சிட்டோன்னா அப்போ அவங்களுக்கு புரிய வரும்ல ஆ புரிய வச் ஐ மீன் நிறுத்த வச்சிவிட்டு அப்பறமாக அவங்க அம்மா அப்பாக்கிட்ட ஃபோனில் பேசலாம் ஏன்னா நம்ம அப்படியே விட்டுவிட்டோன்னா மார்க் கம்மி ஆயிடிச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை கேட்பாங்க அவங்க கேட்காம இருக்க மாட்டாங்க ஆமாம் அது அது அது ரெண்டாவது அந்த பொண்ணுக்கும் தெரியணும் இல்லையா அந்த ப்ரியா பொண்ணுக்கும் தெரியணும் இப்போ நம்ப என்ன பண்ணலான்னா புரியலை என்னங்க ஓ திவ்யாங்களா சரி ஓ ஏன்னா ரெண்டு பேர் இருக்காங்க ப்ரியாவும் இருக்காங்க திவ்யாவும் இருக்காங்க முக்கால்வாசி பசங்கள்லாம் ச நான் இதா தான் படிக்கிறாங்க ஆகா ஓஹோன்லாம் இல்லை இப்போ நான் எல்லாத்துக்காகவும் பேசுறேன்னு வச்சுக்கோங்கள ஆனால் இது ரொம்ப மோசம் பார்த்தா அப்படியா அது பண்ணுவோம் அதே சமயம் கண்டிப்பாக நம்ப வந்து அவங்க அம்மா அப்பாக்கிட்ட வந்து ஒரு ஃபோனில் பேசுவோம் நேரில் வர வேண்டாம் ஃபோனில் பேசிரலாம் ஆ

இல்லை நம்ப எதுக்கு நேரில் வர வைக்கணும் நேரில் வர வைக்கணுன்னா நம்ப இவங்கட்ட முதலில் பெர்மிஷன் வாங்கணுமே ஆமாம் கண்டிப்பாக வாங்கணும் எப்படி பேரெண்ட்ஸ் அப்போ கேட்பாங்கல்ல உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் எங்களை எதுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு ஸோ முதல்ல அவர்கிட்ட பேசிவிடுவோம் பேசிவிட்டு அவர் என்ன சொல்லுறாருன்றத பார்த்துட்டு தலைமை ஆசிரியர் என்ன சொல்லுறாருன்னு பார்த்துட்டு நம்ப அதுவும் முடிவு பண்ணுவோம் ஏன்னா அவங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது புரியுதுங்களா ஆமாம் பேசிவிட்டு கொஞ்சம் நாள் விடுவோம் அப்புறம் என்ன பண்ணுறான்னு அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம் எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கண்டிப்பாக கொடுத்துதான் ஆகணும் ம் கண்டிப்பாக சரி ஓகே ஓகே ஓகேங்க ஓகேங்க நன்றி நன்றி நன்றி ஆ ஓகே ஓகே நன்றி ம்